ஆமாம் நான் படிச்சுருக்கேன் அது என்ன புக்குன்னால் அப்துல் கலாமோடய அக்னி சிறகுகள் அது நான் வந்து நிறைய டைம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் அதுக்கான டைம் கிடைக்கவே இல்லை சரி இதை எப்படியாச்சும் படித்தே ஆகணும்னு சொல்லி படித்தேன் படித்தேன் ஆனால் வந்துட்டு அது எப்படி சொல்கிறது ஸ்கூல் ஸ்டூடண்ஸ்சுக்கு ஆகட்டும் காலேஜ் ஸ்டூடண்ஸ்சுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாயிருக்கும் அது எல்லாேருமே படிக்கணும் அதை படித்ததுனால நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி தான் இருக்கணும் நான் எனக்கே ஒரு ஐடியா வந்துச்சு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் இப்படி இருக்கக் கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிது அதனால எல்லாேரும் படித்தா எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நான் எந்த வாசிப்பு கிள கிளப்புலேயும் சேரலை